தோட்டம் செடி வளர்ப்பு அப்படினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒருத்தர் வந்து எங்கள் சொந்தகாரங்கதான் அவங்க வந்து நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க தோட்டம் வச்சு செடி எல்லாம் நட்டுட்டுருந்தாங்க அப்போ வந்து நான்தான் அவங்களுக்கு போய் உதவி பண்ணேன் அப்போது எப்படி குழி தோண்டணும் எப்படி வந்து செடி நடணும் பதியத்தோடு வாங்கிட்டு வந்த செடியை வந்து நடுங்கள் அப்படினு சொன்னதும் அவங்களும் அதேமாதிரி வாங்கிட்டு வந்து கரெக்ட்டாக குழி தோண்டி அந்த பதியம் வேர் வந்து ஆடாமல் அசையாமல் அப்படியே அந்த குழிக்குள்ளே இறக்கி மண் மூடி தண்ணீர் வந்து எப்படி தெளிக்கணும் அப்படினு சொன்னேன் தண்ணீர் வந்து நேராக வேரில் விழுகிற மாதிரி நம்ம போடக்கூடாது அது இல்லாமல் இந்த த வேரை விட்டு தள்ளி தூரமாகதான் போடணும் அப்படினு சொன்னேன் அதுக்கு அப்புறம் பூச்சிகள் வந்து கடிக்காமல் இருக்கணும் அப்படினா இந்த மிளகு மிளகை வந்து அரைத்து அது தண்ணியில் கலந்து செடிகளுக்குத் தெளித்து விடலாம் இதன் மூலம் பூச்சி எல்லாம் அண்டாது வெயில் அதிகமாக இருக்குன்னால் மேலே வந்து ஒரு துணியை வந்து கட்டி விட்டு வெயில் கம்மியாக அது மேலே தண்ணி தெளித்து விட்டு வெயில் வந்து செடிகளுக்கு கம்மியாக படுகிற மாதிரி செய்யணும் ரோஸ் செடியெல்லாம் வெயில் பட்டால் ரொ சீக்கிரமாக வாடிடும் ரொம்ப நேரம் வெயிலில் இருந்து வெயில் அதிகமாக இருந்தால் வாடிடும் அதனால் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படினு சொல்லி சொன்னேன் காலை வெயில் படுகிற மாதிரி இருக்கிற இடத்துல வச்சால் நல்லாயிருக்கும் அப்படினு சொல்லும்போது வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து தண்ணீர் ஊத்திடுணும் சாயந்தரமா தண்ணி ஊற்றணும் நடுவில் பகலில் எல்லாம் வந்து தண்ணீர் ஊற்றக்கூடாதுனு சொன்னேன்